சொல்லுங்கம்மா எந்த எடத்துக்கு போகணும் எங்கேம்மா போகணும் இங்க கோவிலுன்னு பார்த்திங்கன்னா சித்தம்பலத்தில் கோவிலிருக்குங்க அந்த கோவில் வந்து இங்கேயிருந்து ஒரு ஒரு எட்டு கிலோமீட்ரு வரும்ங்க இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவகிரகங்களில் வந்து இருக்கக்கூடிய கோவிலாக இருக்குங்க அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ராசிக்கு தகுந்தாப்ல ஒவ்வொரு சாமிக்கும் அர்ச்சனை பண்ணி தனியாக வந்து அது மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலுங்க அது அதனால் அந்த கோவில் ஆமாங்க ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கும் அங்கே போய் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சாமிட்ட போய் நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்ங்க சாமி கும்பிட்டுட்டு வரலாங்க அதனால் நல்லா பெரிய கோவிலுங்க தனியாக தனியாக இருக்குதுங்க நல்லா அமைதியான கோவில் நல்லா விசேஷம் நல்ல ஃபேமஸான கோவிலுங்க அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வட ஆலயமுன்னு ஒன்று இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி அதுமாதிரி ஒரு பூங்கா மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இதாக இருக்குதுங்க அங்கே போனிங்கன்னா நல்லா அமைதியாக அமைதியாக இருக்கும் அந்த இடம் அமைதியாக இருந்து நம்ம இயற்கை காற்றைலாம் சுவாசிச்சுட்டு வரலாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும்ங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எடங்க இங்கேயும் பல்லடத்துக்கும் அவுட்டருல தான்ங்க இருக்குது அதுவும் அதனால் அங்கேயும் போகலாம்ங்க ஆ வன ஆலயம் ம் இங்கே இங்கே பல்லடத்துலேருந்து இங்கே வனாலயங்கிறது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும்ங்க சித்தம்பலங்கிறது ஒரு நாலு கிலோமீட்ரு வரும்ங்க நாலு நாலு நால்ரை கிலோமீட்டர் வரும்ங்க ஆ ஆ போய்ட்டு வந்துர்லாங்க தாராளமாக நிச்சயமாக போய்ட்டு வந்துர்லாம் ஆமாங்கம்மா

ஆ சரிங்க அந்தமாதிரி பண்ணிக்கலாம்ங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆ அங்கேயிருந்து ஒரு என்ன பல்லடம் வந்து பல்லடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருல வந்துடுங்க ரெண்டுக்கும் சேர்த்து போகணுன்னா ஒரு நானூரூபா வரும்ங்க ஆ ஆ வாங்க ப்ரோ உங்களுக்கு வெய்ட்டிங்குலாம் போடுற மாதிரி இருக்கும்ங்க அதனால பார்த்து கொடுங்க என்ன கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுவிங்க உடனே வரமாட்டீங்க அங்கேயும் வெய்ட்டிங் போடணும் அதான் ஒரு அரைநாள் ஆகிடுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் சேர்த்து கொடுக்கணும் ஆ வந்துர்லாங்க இங்கேருந்து சித்தம்பலம் ஒரு அரை மணிநேரத்துக்குள்ள போயிர்லாங்க அதனால் அது போய்ட்டு போய்ட்டு நீங்கள் கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வர்றதை பொறுத்து இருக்குதுங்க உள்ளே போனிங்கன்னா அங்கே ஒரு ஒரு இரு ஒரு அரை மணிநேரம் ஆகும்ங்க கோவிலுக்குள்ள எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு அரை மணிநேரம் ஆகிடும் திரும்ப வந்து வந்திங்கன்னா ஒரு அரை மணிநேர ஒன்று ஒன்றரை மணிநேரத்துக்குள்ள அங்கே வனாலயம் போயிடலாங்க அதனால ஒரு மூன்றரை மூணு மூன்றரை மூணே முக்காலுக்குள்ள போயிர்லாம் அங்கே போனிங்கன்னா ஒரு அரை மணிநேரம் இருந்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை பஸ்ஸாக கொடுத்தர்லாங்கம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது

ம் ஆ சரிங்க வாங்க உட்காருங்க போகலாம்